நான் ஒரு பைக் மெக்கானிக்காக இருக்கிறதுனால எனக்கு பைக்கில் வந்து ரொம்ப தூரம் போகிறது வந்து எனக்கு ஆர்வமாக இருக்கும் ஏன் அப்படின்னா பைக்கில் வந்து என்னுடைய ஆரம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு பைக்குனா ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் இந்த பைக்கு துறைக்கே நான் வந்தேன் என்னுடைய பொழுதுபோக்கு அப்படினு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய நண்பர்களோடய எங்களுக்கு எப்போலாம் விடுமுறை கிடைக்கிறதோ அப்போ வந்து நாங்கள் வெளி ஊருகளுக்கு பயணங்கள் போவோம் அப்படி போகும் போது அதுக்கு தேவையான பாதுகாப்பு சாதனங்களையும் நாங்கள் பயன்படுத்திக்குவோம் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்மட் போட்டுகிட்டு தான் கட்டாயம் நாங்கள் போவோம் கைக்கு கால்களுக்குலாம் வந்து இப்போ தேவையான பேடு அணிஞ்சுக்குவோம் அதேமாதிரி காலில் வந்து ஷூ போட்டுருப்போம் ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக போயிட்டு வர முடியுமோ அந்தளவுக்கு பாதுகாப்பாக தான் போவோம் அதிகமான வேகத்தில் போக மாட்டோம் நாங்கள் இப்படி வெளி ஊர்களுக்கு போகும் போது அங்கே கிடைக்கிம்ற உணவு முறைகளை தான் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த உணவுகளெலாம் இருக்கும் இப்போ ஒரு சில இடத்துலலாம் போகும் போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு த உணவு சரியானதே கிடைக்காது அப்போ அங்கே பசி நேரத்துக்கு எதோ ஒன்று கிடைக்கிறத சாப்பிடுறதுனால சில சமயங்களில் உடல் உபாதைகளும் வரும் வீட்டுக்கு வந்துட்டி உடல் சரி செரிமான தொல்லைகள் இந்தமாதிரி பிரச்சினைகள்லாம் நெறைய அனுபவிச்சுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய தடவை அடிக்கடி போகிறதுனால என்ன பிரச்சின வருன்னு பார்த்திங்கன்னா உடல் வலி தோள்பட்டை வலி முதுகு வலி போன்ற பிரச்சினைகளும் வரும் அது ஆனால் அதுக்கெலாம் வந்து வீட்டில் வந்துட்டு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன மு மூலிகைகளை பயன்படுத்தி நாங்கள் வந்து அதுக்கான நிவர்த்திகளை பெற்றுக்கொள்வோம் வலி நிவாரணிகளை பூசிக்குவோம் இல்லைனா வந்து ஒத்தடம் கொடுக்கறது இந்தமாதிரி முறைகளை பயன்படுத்தி எங்களோடய இந்த வலியை வந்து போக்கிக்கின்ற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் வந்து மசாஜ் பண்ணி உடம்பை வந்து வலி எல்லாம் போக்கிக்குவோம் ஆனாலும் அடுத்த முறை வந்து கட்டாயம் நாங்கள் பயணம் மேற்கொள்கிறதுக்கு வந்து தயங்க மாட்டோம் ஏன்னால் இந்த பயணங்கள் போகிறதுனால தான் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கறது நான் ஒவ்வொரு வருஷமும் வெளியில் போயிட்டு வரும் போது பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து ஒரு பத்து இடத்துக்கு போனோம் பதினைஞ்சி இடத்துக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு நினைவு வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆற்றலாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு மறக்க முடியாத அனுபவமாகவும் இருக்கும் ஏன்னால் எங்களுக்கு அந்த மோட்டார் தொழிலில் செய்கிறதுனால நிறைய எங்கள் வாடிக்கையாளர்களோடய கம்பளைண்ட்ஸு க அதை ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு அதிலே இருக்கிறதுனால எங்களால் வந்து ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்தமாதிரி வாரத்தில் ஒரு வார விடுமுறைகளிலோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ வெளியில் சென்றுட்டு வரபோகிறதுனால புத்துணர்ச்சியோடய சொல்லப்பட முடிகிறது எங்களுக்கு திருப்பியும் அதை வந்து அடுத்த எப்போடா நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தையும் இது உருவாக்கும்